ஹலோ ஆ ஆமாம்ப்பா சொல்லுங்கள் நீங்கள் ஆ சொல்லுப்பா பேர் ஆ எங்கே இருந்து பேசுறீங்க ஆ சொல்லுப்பா

சாதானா முந்நூறுவாப்பா டிசைன் துணி வக்கறதுன்னா ஐநூறுரூபா ஆவும் கொஞ்சம் லேஸ் ஒர்க்கு அந்தமாதிரிலாம் கொடுத்து தைக்கணும் இல்லையா ஆ ஆமாம்ப்பா எப்பா என்னாப்பா நூல் வில எவ்வளோ ஏறி இருக்கு அது அது ரேட் பார்க்கணும் இல்லையா நானும் உட்காந்து தைக்கணும் ஆ ம்ஹூம் ஒர்க் நீங்கள் என்ன டிசைன் வேணும்ன்னு சொல்லுங்கள் வந்து நேரில் சொன்னாலும் சொல்லுங்கள் இல்லை மொபைலில் அனுப்புனாலும் அனுப்புங்கள் எம்ராயிடிங்காக எம்ராயிடிங் அவ்வளவா தெரிலப்பா நான் டிசைன் ஒர்க் வச்சாவே அழகாகருக்கும் ம் ஆ ஸ்டோன் எல்லாம் ஒட்டுவேன்ப்பா ஸ்டோன் எல்லாம் வச்சிடுறேன் ஸ்டோன் எல்லாம் வச்சிடுறேன்ப்பா ஆ ஆ ஆ சரிப்பா இன்னக்கு ஸ்கூலில் ஆ இன்னக்கு ஸ்கூலில் ப்ரோகிராம் இருக்கு பாப்பாக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருக்காங்க ஒரு டூ டேஸ் கழிச்சு வாங்களேன் ஆ நீங்கள் வாங்கிகிட்டு வந்து கொடுத்தா அதுக்கு தகுந்தமாதிரி அமௌண்ட்டு நாங்ளே போட்டு தச்சா ஒரு ஐம்பதுருவா எக்ஸ்ட்ரா வரும் ம் ஆ சரி இப்போ நீங்கள் எல்லாமே வாங்கிகிட்டு வந்து கொடுத்தா ஃபைவ் ஹண்ட்ரட் முடிஞ்சிரும் அதில் எல்லாமே நாங்ளே செய்யணுன்னா கொஞ்சம் ஒர்க்கு அதிகம் தான்ப்பா ஆ சரிப்பா சரி வந்துருங்க ஓகே பாய்ப்பா ம்